ஹலோ ம் நகுல் ஃபோட்டோ ஸ்டூடியோவா நான் ஆ நான் இங்கே இந்த நான் இந்த திருச்செந்தூர்லேருந்து பேசுகிறேன் அது கொஞ்சம் நேரத்தில் வெட்டிங் வெட்டிங் ஃபோட்டோ ஷுட் எடுக்கணும் என் அண்ணணுக்கு அது கொஞ்சம் எப்படி நீங்கள் உங்கள் காம்போ அப்பறம் அந்த மாதிரி நீங்கள் சொன்னிங்கனா நான் அதை என்னன்னு பார்த்து சொல்லுவேன் கொஞ்சம் வெட்டிங் வந்து இந்த வர்ற தேர்ட்டி

இந்த ஃபோட்டோ ஷுட்டு நீங்கள் இந்த காம்போ நீங்கள் சொல்லுங்க நான் அதில் ஏதாச்சும் சொல்கிறேன் நான் என் ஃப்ரெண்டு மூலிமா உங்கள் நம்பரு தந்தாங்க அதான் கேட்கணும் ஆமாம் ஆ அப்படியா ஓகே ஓகே ஆ அது அது அது அந்த காம்போ காம்போ அந்த இந்த இவ்வளோ ப்ரைஸுக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ இது அந்த மாதிரி அவுட்டோர் இங்கே வேணுமா இல்லை கன்ட்ரி வெளியே கன்ட்ரி எல்லாம் அதாவது தமிழ்நாடுக்குள்ள அந்த மாதிரி இதுக்குள்ளே ஓகே ஓகே அதுக்கு அது அது ஃப்ரீ தானா வெட்டிங் ஷுட் ஆ எவ்வளோ வெட்டிங் வெட்டிங் ஷுட் ப்ரைஸு எவ்வளோ ஆ ஓகே ஓகே அப்படியா லொகேஷன் அனுப்புங்கள் நான் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கிட்டே போன் பண்ணி விசாரிச்சுட்டு சொல்கிறேன் ஆ ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் கொஞ்சம் ம் நகுல் போட்டோகிராஃபி ஆ ஓகே ஓகே ஃபேஸ்புக் பேஜி என்ன அது பேர் ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ப்ரொஃபைல் வந்து எந்த மாதிரி இருக்கும் சரி நீங்கள் ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து எனக்கு வாட்ஸ்ஆப் நம்பர் சென்ட் பண்ணுறீங்களா ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து என் வாட்ஸ்ஆப் நம்பர் சென்ட் பண்ணிடுறீங்களா இதான் என் வாட்ஸ்ஆப் நம்பரு ஆமாம் ஆமாம் வாட்ஸ்ஆப்பு ஆ ஓகே ஓகே ஆ ஓகே அது கொஞ்சம் அவனுக்கு சர்ப்ரைஸாக பண்ணுறோம் ஆமாம் சர்ப்ரைஸ் இந்த வெளியே கூட்டு போகிற மாதிரி கூட்டு போய் அப்படியே சப்ரைஸாக பண்ணுறோம் அதனால நான் பேசுறேன் ஆ ட்ரஸு ட்ரஸு கோட் கோட் ஷூட்டு அப்பறம் அவங்க அண்ணிக்கு வந்து சேரீ ஆமாம் ஆ சரி ஆ ஓகே அதில் நான் நல்லதாக பார்த்து சொல்றேன்ங்க ஆ சரி சரி ஓகே ஓகே ம் சரி சரி ஆ